ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருவது பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு பத்து இருவத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு